ஹலோ நீங்கள் ரெவின் அம்மாவா நான் வந்து ஆஸ்ஸு லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன் பிரின்ஸ்பல் பேசுகிறேன் நல்லாருக்கேன் நல்லாருக்கேன்மா உங்கள் பையன் என்னாம்மா பண்ணுறான் ஸ்கூல்லுக்கு வர்றான் ஒன்றுமே படிக்கிறது கிடையாதும்மா சொல்லுறது எதுவுமே கேட்க மாட்டேன்றான் எழுத சொன்னால் எழுதுறது இல்லை படிக்க சொன்னால் படிக்கிறது இல்லை எப்படின்மா அவனை வீட்டில் வச்சுருக்கீங்க நீங்கள் வீட்டில் படிக்கிறானா இங்கே ஒன்றுமே செய்யுறது இல்லை எங்களை எதாவது ஒரு தப்பு நடந்துது சொன்னால் உங்கள் பையனை தான் அங்கே மெ மெயினாக இருக்கிறான் எல்லா எங்கே வந்து தப்பு நடந்துச்சு பசங்க நாலு பேர் வந்தாங்கன்னா அதில் ஒரு பையன் உங்கள் பையனாக இருக்கிறான் அவனுடைய கான்டேக்ட் சரி கிடையாது படிப்பும் சரி கிடையாது எந்த ஒன்று சொன்னாலுமே கேட்க மாட்டேன்றாமா அந்த பையனை எப்படி கன்ட்ரோல் பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல என்ன பண்ணுறது அவனை வச்சிகிட்டு நானுனு எனக்கு தெரில டெய்லி டீச்சர்ஸ்டேருந்து ரிப்போர்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும்மா வீட்டில் என்ன பண்ணுறான்னு சொல்லுங்கள் ஐயோ அப்படி சொல்லுறிங்க நீங்கள் நான் இப்படி வந்து ஒரு பேரெண்ட்டை கூப்பிட்டு சொல்லக்கூடாது அஸ் த பிரின்ஸ்பல்லாக இருந்தாலும் வந்து அந்த பையனோட நிலமைய வந்து உங்களுக்கு தெளிவாக அவன் என்ன இங்கே பண்ணிக்கிட்டுருக்குறான்றது உங்களுக்கு நான் சொல்லுறது என்னோட கடமை அதனால தான் நான் இப்போ ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லுறேன் அவனோட ஃப்யூச்சர் வந்து நல்லாருக்கனுன்ற ஒரு எண்ணத்தில் தான் எங்கே தப்பு நடந்தாலும் அந்த பையன் அங்கே இருக்குறான் ஒன்றும் கான்டேக்ட் சரி கிடையாது ஒழுங்கா வந்து ஒபே பண்ண மாட்டேன்றான் எதுக்குமே கீழ்படியிறதில்லை இப்போ ஒரு கீழ்படிதலே அந்த பையன்கிட்ட இல்லை ஹோம்ஒர்க் எழுதிட்டு வர மாட்டேன்றான் என்ன தான் வீட்டில் படிக்குறான்ட்றிங்க நீங்கள் கேட்டால் எப்படிமா நான் இதை நம்புகிறது சொல்லுங்கள்

இல்லை சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ்ஸே சரியில்லை சுற்றி இருக்கிறவன் எல்லாம் அவனை இவனால் நாலு பேரும் கேட்டு போயிடுறான் எல்லா பசங்கள்டையும் தேவையில்லாத விஷியத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறான் எல்லா எல்லா ஒழுங்கினத்துலையும் உங்கள் பையன் நேம் தான் மேடம் ஃபர்ஸ்ட்டு வருதுங்க அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இந்த பையனை கூட்டிகிட்டு நீங்களும் அந்த பையனோட அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து என்ன வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தாகணும் அவனுடைய இதில் வந்து நிறைய மாற்றத்தை நம்ப கொண்டு வரணும் எதுக்குமே அந்த பையன் அடங்குறது கிடையாது எதுவுமே கேட்குறது கிடையாது படிக்கிறது கிடையாது எல்லா ரிப்போர்ட்லையும் அவனுடைய பேர் வந்துகிட்டே இருக்கு டீச்சர்ஸ் டெய்லியும் என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுருக்காங்க அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுறதுன்னு தெர்லம்மா அதனால நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பையனை கூட்டிக்கிட்டு உங்கள் வீட்டுக்காரோட வந்து என்னை பார்த்தாகணும் வாங்க அதனால தான்மா அக்கறை எடுத்து அந்த பையனை நம்ப வந்து நல்ல வழிக்கு கொண்டு வரணுன்னு தான் இதை உங்களுக்கு நான் கூப்பிட்டு சொல்லுறேன் அதனால நாளைக்கு நான் நேரரில் வாங்க நம்ப பேசிக்கலாம் ஓகே தேங்க் யூ